நான் அரசியலில் அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் இப்போது பேசக்கூடிய அரசியலில் நான் தமிழ் நாட்டினுடைய அரசியலை பற்றி மட்டும் பேசுகிறேன் அதாவது தமிழ் நாட்டில் ஏற்கனவே பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சி நடந்துட்டிருந்துது அந்த பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு அடுத்ததாக வேறு ஆட்சி நடக்கின்றது ஏற்கனவே நடந்துட்டிருந்த ஆட்சினுடைய கடைசிலேயும் தற்போது இருக்க கூடிய ஆட்சினுடைய தொடக்கத்திலேயும் கொரோனா அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த கொரோனாவில் பல விதமான தொழில்கள் பொருளாதாரம் விலைவாசி இவையெல்லாம் முற்றிலும் கட்டுப்பாடின்றி ஒரு நிலையில் செயல்பட்டு வந்துது அதையெல்லாம் சீரமைத்து ஒரு கட்டமைப்பு பண்ணி கொண்டு வரதுக்கே ஒர் ஆண்டுகளுக்கு மேல் அதற்குண்டான நேரங்கள் எடுத்துகிச்சு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்போ கடந்த ஆண்டுக்கும் இப்போ இருக்க கூடிய ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்புடினால் அதாவது தற்போது மக்களை எப்படி நாம் சேட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறது கடந்த ஆட்சியில் இருந்தது இப்போ இருக்க கூடியவர்கள் நிறைய அரசு கல்லூரிகள் நிறைய அரசு சார்ந்த திட்டங்கள் அனைத்தும் ஒரு தொலைநோக்கு திட்டமாக அறிவித்திட்டு வந்துட்டிருக்காங்க இந்த திட்டங்களினுடைய விளைவுகள் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்க படிக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் வேலை செய்பவர்களாகட்டும் தொழில் முனைவோராகட்டும் அவங்க எல்லோருக்குமே ஒரு சிறந்த விஷயங்களாக அமையும் அதேமாதிரி இலவசங்கள் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி இந்த இலவசங்கள் இல்லாமல் கூட இலவசத்தையே முற்றிலும் நம்பாமல் திட்டங்கள் மூலியமாகவும் செயல்பாடுகள் மூலியமாகவும் புதிய மேம்பாலங்கள் சாலை வசதிகள் மூலியமாக இருக்கக்கூடிய நிலைமையை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ரீதியாக கொண்டு வந்துட்டிருக்காங்க இந்த பொருளாதார விதமான ஒரு அடிப்படை அப்படிங்கிறதுல ஒரே ஒரு தொய்வு என்ன அப்படினா வரி சார்ந்த வருமானமாக இந்த அரசாங்கம் எதை வைத்தாலும் ஏன்னா வரி சார்ந்த அரசாங்கம் அனைத்தும் ஒரு சரியான அரசாங்கமாக இயலாமல் எல்லாம் தோல்வியுற்றது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் வரி சார்ந்த அரசாங்கத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு வரியற்ற அரசாங்கத்தில் வருமானத்தை தொழில் ஈட்டி பெரும் ஒரு நிலை ஏற்படுத்துமேயானால் அனைத்து மக்களும் கடன்களின்றி லோன் இல்லாமல் ஒரு சிறந்த சிறந்த பொருளாதார விஷயமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி வகையாக இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து